ஹலோ ஆ சொல்லுங்கம்மா ஆ சொல்லுங்கள்

அப்படிங்களா என்ன மார்க் எடுத்துருக்காங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க என்ன மார்க் எடுத்துருக்காங்க நானூற்றி முப்பதுங்களா எண்ட்ரன்ஸ் இருக்குதுங்க மேம் இன்றைக்கே கூட வரலாம் ஆ இன்றைக்கே வரலாம் எப்போ வந்தாலும் எழுதலாம் கா நாளைக்கு வர்றதா இருந்தால் காலையில் ஒம்பது மணிக்கு வந்துடுங்க ஒரு ஒன் ஹவர் ஒன் அண்ட் ஹாஃப் ஹவர் இருக்கும் ஆமாப்பா என்ன உங்களுக்கு என்ன விருப்பம் இருக்குது அப்படிங்களா மேக்ஸில் என்ன மார்க் எடுத்துருக்காங்க அப்படிங்களா சரி வந்து எண்ட்ரன்ஸ் எழுத சொல்லுங்கள் பார்க்கலாம் ஒரு ஒன் ஹவர் இல்லை ஒன் அண்ட் ஹாஃப் ஹவர் இருக்கும்

ஆமாம் ஸ்கூலில் ஒ ஸ்கூலில் தாங்க அதெல்லாம் ஒன்றும் தேவையில்ல முதல்ல வந்து எண்ட்ரன்ஸ் எழுதுங்க அப்புறம் பார்த்துக்கலாம் என்ன அப்படின்ட்டு எந்த எந்த எந்த இடம்னு சொன்னீங்க நீங்கள் எங்கே இருக்கீங்க வதனபாடிங்களா ஆ சரிங்க வாங்க

ஆ சரிங்கம்மா

ஆ நாளைக்கு வாங்க ஆ வாங்க